எங்கள் பகுதியில் உள்ள மாணவர்கள் கலத்திட்டங்கள் மற்றும் கோர்ஸ்களால் அவர்கள் பயனடைகிறார்கள் எப்படி என்றால் தன்னுடைய அறிவினால் அறிவினை பயனுத்தி அறிவியல்லில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த கோர்ஸ்களாலும் கலத்திட்டங்களும் பயனுடையதாக இருக்கிறது அந்த கலத்திட்டங்களினால் அவர்கள் செய்யும் போது அந்த அதை பார்த்து அவர்கள் தனிக் அந்த அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி அவர்கள் புதிய அறிவிப்புகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தக்குடியதாக இருக்கிறது இந்த கோர்ஸ்களை படிக்கும் பொழுதும் அதனால் புதிய செய்திகளை அவர்கள் வந்து தெரிந்து கொள்கிறார்கள் அந்த செய்திகளை தெரிந்து கொண்டு அந்த அறிவியல் வள அறிவியலே கொண்டு அந்த அவர்கள் தன்னுடைய தயாரிப்புகளை புதிய முறையிலே புதிய கருவிகளை கண்டுபுடிக்கிறார்கள் இருக்கக்கூடிய கருவியிலயே இன்றும் நிறைய வளர்ச்சியினை ஏற்படுத்துவதற்கும் இந்த அறிவியல் திட்டங்களை பயன்படுத்துவதற்கும் இந்த கலத்திட்டங்களும் கோர்ஸ்களும் பயனுடையதாக இருக்கிறது அப்படி மாணவர்கள் வந்து தன்னுடைய அறிவி அறிவியல் சார்ந்த வளர்ச்சியினை பெற்று கொள்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கிறது